இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்கிறது எவ்வளோ நன்மைங்கிறத பற்றி பேசப்போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வந்து இப்போலாம் ரொம்ப உதவுது அதாவது பார்த்திங்கன்னா செல்ஃபோன்னால் நிறைய வேலைகள்லாம் இப்போலாம் வீட்லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் எங்கள் ஊர்லேருந்து வேலை பார்க்குறான்னா அவனை பார்க்கணும் போல் இருந்துச்சுன்னா நம்ம நெட்லேருந்தே பேசிக்கலாம் நெட்லேருந்தே பேசிக்கலாம் இப்போ என் பையன் மொதல் மாத சம்பளத்தில் நான் கீபேட் செல் தான் வச்சுருந்தேன் அவன் தான் இந்த டச்சு ஸ்கிரீன் வாங்கிக் கொடுத்தான் இதில் நிறைய இது சொல்லிக் கொடுத்தான் எனக்கு அதில் வந்து அது எப்படி வீடியோ கால் பண்ணி பேசுகிறது எல்லாத்தையும் இதெலாம் வெளியூரில் இருக்கும் போது அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கரண்ட் பில் வந்து எப்படி ஆன்லைன்லேயே கட்டுறது நம்ம அங்கே போய் அந்த லைனில் நின்று கட்டிவிட்டு வரத்துக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக போகிடுது ஆனால் இதில் வந்து அவங்க ரீடிங் எடுத்துகிட்டு போனோனா மறாவது ரெண்டு நாளில் மெசேஜ் வந்துடுது செல்லில் அப்படியே கட்டிடுறேன் அதே மாதிரி யாருன்னா பணம் போடடுணுன்னா பேங்க்குக்கு போகணுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் ரொம்ப அதிகமாக நிறையப்பேர் க்யூவில் நின்று அந்த பணம் கட்டிவிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அது வந்து எப்படி செல்லுலேயே அது அனுப்புகிறது வந்து சொல்லிக் கொடுத்துட்டான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது ரேஷன் கடைக்கு போய் நம்ம பொருள் போடுகிறாங்களா இல்லையா ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையான்றதை நம்ம போய் போய் பார்த்துட்டு வரணும் அடுத்தடுத்து போனவாட்டி பொருள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்காது ஆனால் அதில் வந்து நம்ம செல்லுலேயே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது என்ன இல்லை எப்போ திறக்குறாங்கிறதும் அதுவும் என் பிள்ளை சொல்லிக் கொடுத்தான் அது ஒரு நன்மையாக போச்சு ஏன்னா போய் போய் போய் பார்த்துட்டு வரமாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அது வீட்டில் யார் ச சமையல் கூட சரி செய்யலன்னா ஆன்லைன்லேயே சாப்பாடு எப்படி ஆர்டர் போடுகிறது சாப்பாடு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தடுறாங்க டெலிவரி அதுவும் ரொம்ப சுலபமாக போச்சு அப்புறம் இதுக்கூட இல்லை நம்ம நிறைய நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் க்ளாஸ் வச்சாங்க ஆன்லைன் க்ளாஸ் வச்சு பிள்ளைங்களோட பாடத்தெல்லாம் மறுபடியும் சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் ஒன்று பிள்ளைங்க படிப்பு இதே மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அதெல்லாம் செல்ஃபோன் இருந்ததால் நம்மளுக்கு எவ்வளவோ உதவுச்சு நிறைய பிள்ளைங்க படிச்சு பெரியாளாகிருக்காங்க அந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய வேலைங்க பார்த்திங்கன்னா செல்ஃபோன் தொடர்பில் நிறைய வந்து வீட்லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ செல்ஃபோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய உதவுச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள்லாம் இப்போ உடனுக்கூடனே செல்லுலேயே வந்துடுது நம்ம வந்து டிவி போட்டு பார்க்கணுன்லாம் அது அதுக்கு செய்தி இப்போலாம் டிவில் விட செல்லில் தான் அதிகமாக டக்கு டக்குன்னு வந்துடுது நியூஸெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவும் தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்தோட ஃபிளாட்டுக்கு வந்து நம்ம போய் தாலுக்கா ஆஃபிஸ் செக் பண்ணணுன்னா அது நம்ம செல்லில் நம்ம பேரை சொல்லி பார்த்தா அது எப்படி சர்வே நம்பர் எல்லாம் போட்டு செக் பண்ணுறது நிறைய இருக்குது செல்லில் நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம நல்லது மட்டும் நோக்கி போகணும் அதே மாதிரி ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம யூட்யூப் போனால் எல்லாம் இது பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் செல்லில் வந்து நிறைய பயனுள்ளதாகருக்குது எதுனா பேசணுன்னா இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சுருந்துதுன்னா நம்ம போய் கடை கடையாக தேடி வாங்கினு வரணும் ஆனால் இப்போ நம்ம செல்லுலேயே நம்மளே நம்மளுக்கு தேடி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டால் ரெண்டு மூணு நாளில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்திட போகிறாங்க அந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைன்லேயே கோ அந்த கோர்ஸ் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எதுனா ஒரு சமையல் சாப்பிடணும்னு நினச்சா நம்மளுக்கு யூட்யூப்பில் பார்த்து தெரிஞ்சு நம்ம அதை சமைத்து சாப்பிடலாம் நிறைய வந்து அந்த யூட்யூப்லேயே தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தை நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கடைக்கடையாக போய் ஏறி தேவையில்லாமல் நிறைய செலவுலாம் பண்ணிட்டு வந்துட்டோம் நெட்டு சென்டரில் அது இதுன்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன பொருள் அதாவது எதுனா ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னாக்கூட இப்போ வந்து அந்த யூட்யூப்பில் போட்டால் இது அப்படி பண்ணிணா இது இப்படி பண்ணிணா சரி ஆகிடுன்னு சொல்கிறாங்க அதைவச்சி நான் நிறையா வாட்டி சரிப்பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து பாத்திங்கன்னா இந்த ஆதார வந்து கரண்ட்ல இணைக்க சொன்னாங்க அதெல்லாம் பாத்திங்கன்னா நெட்டு சென்டர்ல அம்பது ரூவா குடுத்து பண்ணாங்க ஆனா அது என் புள்ள ஈஸியா இதுல பாருங்க இத பாத்து பண்ணுங்கன்னு சொன்னான் அது ஒரு ரெண்டு நிமிஷ வேலக்கூட இல்ல பட்டுன்னு முடிஞ்சிருச்சி அதாவது ரொம்ப சீக்கிரம் வேல முடிஞ்சிடுச்சு ஆனால் இதை வந்து நம்ம நான் ரெண்டு மூணு பேருக்கு சொல்லிக்கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோசப்படுகிற மாதிரி இருந்தால் பண்ணின இந்த மாரி நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம் செல்ஃபோன்லேருந்தே பண்ணலாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வெளியே அலைய சிலது மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரிஜினலாக வெரிஃபிகேஷன் பண்ணுறத்துக்கு ஒரிஜினலாக நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிணா மட்டும் தான் நம்ம போக வேண்டிய வேலை இருக்கும் செல்ஃபோனில் நிறைய நன்மைகள் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் கூட பிள்ளைகளுக்கு செல்லில் தான் அனுப்புறாங்கள் ஏன்னா சொல்லி அனுப்புச்சதை எங்கே மறந்துடுறாங்களோன்னு சொல்லிட்டு டைரில் எழுதுகிறாங்க ப்ளஸ் செல்லுலேயும் அனுப்புச்சுடுறாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்களா இல்லையான்றது அவங்க ஸ்கூலுக்குள்ளே போனோன்னே ஃபோனில் வந்து அட்டணன்ஸ் வந்துடுது ப்ரசண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய செல்லால் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா செல்ஃபோன் யூஸ் பண்றதில் ரெண்டாவது இடம் இருக்குது கேட்க ரொம்ப நல்லாவும் இருக்குது ஸோ இதனால் நம்ம நாடு வந்து முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு நம்ம டிஜிட்டல் உலகமாக போயிட்டுருக்காங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா நினச்சி பார்த்தா அதெல்லாம் நம்மளாம் போய் இவ்வளோ க்யூவில் நின்று கட்டி வந்து ரொம்ப அவஸ்த்தைப்பட்ருப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டுருப்போம் எங்கேயா ஒரு வேலைக்கு போனாக்கூட ஒரு நாள் பொழுது போகிடும் ஆனால் இப்போலாம் எல்லாம் சுலபமாக பட்டு பட்டுன்னு ரெண்டு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுறோம் இப்போ எதுனா வேலைக்கு அப்ளை பண்ணுன்னா நம்ம அதுக்கு எம்பிளாய்மெண்ட் ஆஃபிஸில் பதிவு பண்ணிட்டு வரணும் ஆனால் இப்போலாம் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க அதே மாதிரி இப்போது ஒரு இடத்துக்கு பிடிச்சிருக்கு நம்ம அங்கே போகிறோன்னா நம்ம வந்து அட்ரஸ் அங்கேனையே கேட்டு கேட்டு தான் போவோம் ஆனால் இப்போல்லாம் அந்த கூகுள் மேப் கொண்டு வந்துருக்கிறாங்க அது நம்ம போட்டோம்னா எங்கே போகணும் அங்கே கொண்டு போய் விட்டுரும் அதுவும் ரொம்ப சுலபமாக போச்சு ஏன்னா இருந்தால் ஆளுங்க இருந்தால் சரி நம்ம கேட்டு போயிடலாம் வழியில் போகும் போது யாரும் ஆள் இல்லாதப்போ நம்ம வந்து யாருக்கிட்ட கேட்குறது தெரியாமல் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு யோசிப்போம் கூகுள் மேப்பு போட்டால் நம்மள அங்கே கொண்டு போய் விட்டுருது அதுவும் ரொம்ப பயனுள்ளதாகுது இது மாரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிலிண்டர் புக்கிங்கும் சிலிண்டர் புக்கிங்கும் நம்ம ஃபோன்லேயே பண்ணிடுறோம் அதுக்கும் ஃபோன்லேயே பணம் கட்டிடுறோம் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டு போகிடுறாங்க அப்போது வந்து அதுக்கும் சிலிண்டருக்கும் நம்ம போய் பணம் கட்டிட்டு புக்கை வச்சுட்டு வீட்டுக்கு வர பத்து நாள் வெயிட் பண்ணினோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் புக் பண்ணிணா மறுநாள் கொண்டாந்து சிலிண்டரை இறக்கிடுறாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம் செல்ஃபோனால் ரொம்ப பயனுள்ளதாகுது இல்லைன்னா எப்போயுமே ஒருத்தவங்களை தொடர்பு கொள்கிறத்துக்கு இப்போ அவசரத்துக்கு எதுனா ஃபோன் பண்ணுறத்துக்கு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணலாம் அவசரத்துக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம் அதே மாரி பார்த்திங்கன்னா இந்த மாத்திர மருந்து வாங்கிறத்துக்கூட நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் நின்று வாங்கிட்டு டவுனுக்கு போய் வாங்கினு வரத்துக்கு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ வந்து என் பிள்ளை வந்து அதில் வந்து அப்படியே ஆன்லைன்லேயே போட்டு விட்டுடுறான் அவன் எங்கேயோ வேலை செய்கிறான் தான் எனக்கு போட்டு விட்டுடுறான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தடுறாங்க அந்த மாத்திர மருந்து வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொடுத்தடுறாங்க அந்த மாத்திர மருந்தெல்லாம் என் பையன் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே கட்டிடுறான் அதே மாரி டெஸ்ட்டுக்கு லேப்புக்கு போனால் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்து அந்த ரத்தம் டெஸ்ட்டுலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சி விட்டுடுறாங்க வீட்டுக்கு இதுவும் எனக்கு ரொம்ப ஈஸியாகுது செல்ஃபோனால் நிறைய விஷயங்கள் நன்மையாக தான் இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறதில் தான் இருக்குது ரொம்ப நல்லா தான் இருக்குது செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதும் அதே மாதிரி பாட்டு கேட்குறதும் செல்ஃபோனில் ஏதாவது புதுசாக படங்கள் கொஞ்சம் நாள் அப்புறம் செல் ஃபோன்லேயே விட்டுறாங்க நிறைய படம் பார்க்கறது மூவிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறத்துக்கு இப்போலாம் அதுவும் ஆன்லைன்லேயே நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆன்லைனில் தான் கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் இப்போ ஆன்லைன்னா போய்டுச்சு எந்த ஒரு ஆஃபிஸ் போய் கேட்டாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம் இங்கே வரத் தேவையில்லனு சொல்லிடுறாங்க ஆன்லைனில் பண்ண தெரியாதவங்களுக்கலாம் இப்போ யார் உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க நீங்கள் தேவையில்லாம போயில்லா அலைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த நீங்கள் அதை யூட்யூப்பில் போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன தேவை அது வந்து எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க அதில் எதை எப்படி பயன்படுத்தணும் எதுக்கு எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுன்றதை நிறைய விஷயங்கள் செல்ஃபோனால் நம்ம நிறைய கற்றுக்கலாம் அதே மாதிரி இந்த டூருக்கு போகணுன்னாக்கூட யார்னா வண்டி பஸ் புக் பண்ணுறது ட்ரெயின் புக் பண்ணுறது அப்போலாம் போய் லைனில் நின்று நம்ம வந்து ஒரு க்யூவில் நின்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரெயின் புக் பண்ணுறதும் பஸ் புக் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அது அதுவும் புக்கிங் வந்து ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்கூட இப்போ நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறப்போ ஆட்டோக்காரன் கிட்ட போய் நம்ம பேரம் பேசின்னு இருக்கிறது கிடையாது இப்போ அதுவும் நம்ம எங்கே போகிறோமோ நம்ம வந்து கொடுத்துட்டோன்னா இவ்வளோ கிலோமீட்டர் இத்தனை காட்டுது அப்படி புக் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க வந்து கூப்பிட்டு போய் அந்த மேப் வழியாக கூப்பிட்டுன்னு போய் விட்டுறாங்க அதில் வர அமௌண்ட அவங்க வாங்கிக்கறாங்க அப்போலாம் பேரம் பேசி நமக்கு தெரியாத ஊருக்கு போயிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது மாதிரி போகிறத்துக்கு ஆனால் அதனால் நம்மளுக்கு வந்து ஏமார்ந்து போகிற விஷயமே நம்மளுக்கு ரொம்ப கொ குறைவா தான் இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக போச்சு அதை பார்த்த உடனே அதாவது அப்போலாம் ஒரு டேக்ஸி பேசணும்னா நம்ம டேக்ஸி ஸ்டாண்டு போய் அவங்கக்கிட்ட பேரம் பேசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்பதான் போய் கூப்பிட்டு வரணும் இப்போ நாங்கலாம் செல்லில் புக் பண்ணி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்னு போய் விடுறாங்கள் அப்படின்னு பார்த்தன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது அதே மாதிரி டூவீலர்ங்களும் அவ்வளோ தான் அதே மாரி புக் பண்ணிட்டால் கொண்டு வந்து கொடுத்தடுறாங்க இப்போ நிறைய விஷயம் வந்து செல்லில் வந்துடுச்சு புக் இப்போ மளிகை சாமான் இல்லைன்னா புக் பண்ணிட்டால் கொண்டு வந்துடுறாங்க ஒரு பொருளை கொண்டு போய் இன்னொரு பொருளை இன்னொரு இடத்துல இறக்கணுன்னாக்கூட ஆளுங்க இல்லாங்காட்டி நம்ம அழகாக பேக் பண்ணி புக் பண்ணிணோன்னா கூப்பிட்டுன்னு போய் அந்த பொருளை எடுத்துன்னு போய் க பத்திரமா எடுத்துனு போய் அந்த இடத்துல சேர்த்தடுறாங்க வண்டிக்காரன்க்கிட்ட வாடகையை பேசுறது ரொம்ப கஷ்டம் ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்குறேன் நம்ம ஒன்றும் புதுசாக பேசப்போறதில்லை அதனால செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இன்னமும் அது வந்து ரொம்ப முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு இப்போலாம் காசு சம்பளம் வாங்கி நம்ம வந்து கையில் தான் எண்ணுவோம் பார்க்கறத்துக்கே ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ஆனால் இப்போ பணம் கையில் பார்க்கறதே கஷ்டமாக இருக்குது கையில் இப்போ வரது கஷ்டமாக இருக்கும் கண்ணால் பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப ர இதாயி போச்சு எல்லாம் ஆன்லைன்லேயே போனதால் கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து வாங்குறதுலேருந்து பொருள் வாங்குறதுலேருந்து எல்லாம் புக் பண்ணி புக் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணுறதால காசை கண்ணிலயே பார்க்க முடியறதில்ல எல்லாம் இப்போது ஆன்லைன் ஆகிப்போச்சு கேட்டால் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செல்ஃபோன் நிறையா வாங்கி யூஸ் பண்ணி நம்மளும் மாறிக்க வேண்டியது தான்